தருமபுரி மாவட்டத்தில் எடுத்துக்கினா பொருளாதாரத்திற்கு முக்கியமான சில உள்ளூர் சில உள்ளூர் தொழிலை எடுத்துக்கினா புளி வியாபாரம் ரொம்ப அமோகமாக போகிறது அதில் வந்து சிறப்பாக வந்து இந்த புளி புளியங்கொட்டை இந்த மாதிரி தொழில் வந்து நல்லா சிறப்பாக செய்து வெளி மாநிலத்தில்கூட இங்கிருந்து அனுப்புகிறாங்க எல்லாம் பேக் பண்ணி அனுப்புகிறாங்க அதே போல் வந்து ந தரும்புரி மாவட்டத்தில் வந்து நெல் கரும்பு விளைச்சல் இதுப்போன்றது அமோகமாக நல்லா இருக்கிறது அதில் வந்து விவசாய தொழில் நல்லப்படியாக இருக்கிறது சில அந்த எலக்ட்ரானிக்கி பொருட்களும் நல்லா சிறந்த முறையில் இங்கே செய்து கொண்டு வருகிறார்கள் பொருளாதார வளர்ச்சி வந்து நல்லா ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் சில கம்பெனிகளும் வெச்சு இங்கே தனியார் சிப்கார்டு கம்பெனி இந்த மாரிலாம் இருக்குது அங்கே போயெலாம் நெசவுத் தொழில் சிலர் செய்கிறாங்க ரெண்டாவது வந்து நெருப்புத் நெருப்பு பெட்டி தயாரிக்கும் தொழில் ச கம்பெனியும் தருமபுரி மாவட்டத்தில் நல்லா சிறப்பாக இயங்குகிறது அதனால் பல குடும்பங்கள் நல்லா வளர்ச்சி அடைவார்கள் அதே அதேப் போல் விவசாயத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றமாக வளர்ந்து வருகிறது தருமபுரி மாவட்டம் இதுக்கு முன்பாக வறட்சி மாவட்டமாக செயல்பட்டு இருந்தபோதிலும் இப்போ கால சூழ்நிலை கொஞ்சம் முன்னேற்றப் பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறதுதாம் என்று நாம் சொல்லாம் நினைக்கலாம் ஏன்னால் அந்தளவுக்கு கொஞ்சம் தொழில் வளர்ச்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற்றப் பாதையில் தரும்புரி மாவட்டம் சென்று கொண்டிருக்கிறது என்பது காலப்போக்கில் அது வந்து இன்னும் ஒரு முன்னேற்ற மாவட்டமாக கூட அமைகிறதுக்கு இது ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது காய் தொழில் காய்கறிகள் புளியாங்கொட்டை வியாபாரங்கள் நெல் பருத்தி இதுப்போன்ற தொழில்கள் நல்லா முன்னேற்றத்துடன் செயல்படுகிறது ஆய்தோட வணிக வளாங்களில் நல்ல ஒரு ஆடை உற்ப தயார் பண்ணி சில எக்ஸ்போர்ட்டு கம்பெனியும் தருமபுரி மாவட்டத்தில் இயங்குகிறது என்பதையும் எல்லா